தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தின் சிற சிறப்புன்னால் உயரத்தால் இருக்கிற கோபுரத்தை நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்துமே பார்க்க முடியாது அதோட நிழலை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது மெயினாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்புறம் டெல்லியில் உள்ள ஆக்ரா தாஜ்மஹால் இதெல்லாம் இந்தியாவில் உள்ள சிறப்பு பிரபல சுற்றுலாத்தலங்கள் ஆகும்